நிலம் வாங்கும்போதும் விற்கும்போதும் நமக்கு நிறைய பிரச்சனைங்கள் இருக்குது என்னென்னா முக்கியமான பிரச்சனை பட்டா பிரச்சனை பட்டா பிரச்சனை தான் நிறைய இருந்துட்டிருக்கு நிலம் வாங்கும்போது வாங்கிடுறோம் அதுக்கப்புறோம் பட்டா இல்லை அப்படிங்கிறதுனால எதுவுமே நடக்க மாட்டேங்கிது அதுக்கப்பறோம் கோவில் இடோம் அப்படின் சொல்லிடுறாங்க பொறம்போக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லுறதுனால நமக்கு பட்டா வாங்கிறதோ விற்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இரு பட்டா இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்கவும் முடியல அதை விற்கவும் முடியல நம்மை பார்த்து வாங்கும்போது பட்டா இருக்கா அப்படின் பார்த்து வாங்கணும் அது மாதிரி விற்கும்போது வெ விற்கும்போதுமே நமக்கு பட்டா இருந்தால்தான் அதை வாங்குகிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இது தான் இப்பொதைக்கி பட்ட பட்டா மட்டுந்தான் எங்களுக்கு தெரிஞ்சு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இதில் இருக்குது